நான் தான் பத்து வயதில் படம் வரைய ஆரம்பித்தேன் எனக்கு படம் வரையிறதுக்கு ஆர்வம் எப்படி வந்துதுன்னா எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆர்ட்டிஸ்டாக இருந்தார் அதனால அவங்க கூட போய் வந்து வேலைய பழகிக்கிட்டேன் நான் வந்து சின்ன வயசுலேருந்து படிக்கும் போதும் சரி நோட் புக்கில் நல்லா படம் வரையிவேன் நான் வரையிறதும் இல்லாமல் மற்ற பசங்களுக்கும் வரைஞ்சி கொடுப்பேன் மேல எலெக்ஷன் நேரத்தில் சுவரொட்டிகளில் படம் வரையிறது பெயிண்டிங் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்பா கூடையும் சேர்ந்து நானும் போய் வேண்டிய ஹெல்ப் பண்ணுவேன் படம் வரைவேன் எனக்கு பிடிச்ச ஆர்ட்டிஸ்ட்டுனா பெரிய ஆள் யாரும் கிடையாது நல்லாருந்துதுன்னா படம் வரைவேன் பார்ப்பேன்